பார்த்தீங்கன்னா புதுசாக பிறக்குற குழந்தைங்களை வந்து நம்ம வந்து தினம் தினம் குளி குளிக்க செய்யனும் சுத்தமான நீரில் குளிப்பாட்ணும் சுகாதார முறையில் வச்சுக்கணும் சுத்தமான சூழ்நிலையில் வச்சுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா சுகாதாரமற்றனா குழந்தைங்களுக்கு வந்து தடுப்புசி போடணும் அம்மை ஊசி தடுப்புசி இருமல் வராமல் பாதுகாக்கணும் மேலே வந்து குழந்தைங்களை வந்து த தண்ணிலேயும் இதுலேயும் விளையாட விட கூடாது சரியான முறையில் சரியான நேரத்தில் வந்து உணவு அருந்த குணும் சாப்பாடு கொடுக்கணும் நெ மருந்து மாத்திரைகளும் கரக்டாக கொடுக்கணும்